உலகம் மாறி மாறிவிட்டது என்று சொன்னால் மனிதனுக்கு தேவையான முறையில் மாறிவிட்டது ஆரம்ப காலத்தில் கெ கிணத்துல தண்ணி சேந்துவோம் இப்போது பைப் போட்டாச்சு வீட்டில் ஆட்டாங்கல்லில் அன்னிக்கு ஆட்டுவாங்க மா மிளகு மாவு எல்லாமும் இன்னிக்கி கிரைண்டர் வந்திடுது அம்மிக்கல்லில் அரைப்பாங்க இப்போ மிக்ஸி வந்திடுதுங் இதுபோல் பல நவீன முறைகள் மாறிவிட்டது இப்போ ஆரம்பத்தில் செல் ஃபோன் இந்த ஃபோன் இருந்தது மறுபடியும் செல் ஃபோனு இது வந்தது மறுபடி டச் ஃபோன் இப்போ வந்தது இன்னமும் வளர்ச்சி அடையணும்னு எதிர்பார்க்கிறோம்னு வைங்க ஆனால் அதே சமயத்தில் இப்போ வண்டி வாகனங்கள் பெருகிவிட்டது ஆனால் ஆபத்து இருக்குது நன்மையும் இருக்குது இப்போது ஒரு விசேஷமுனால் முதல்ல ஒரு ஆள் கூலி ஆள் வச்சு ஊர் அழை அழைப்பு இருக்குது இப்போ வந்து அது இல்லை எப்படிங்கனா ஃபோன்லேயே பேசிக்கலாம் இந்த நாள் விசேஷங்க இந்த நாள் வந்திருங்க அப்படிங்கறத ஃபோன்லேயே ஏன்னால் செலவு மிச்சம் லேபர் மிச்சம் எல்லாம் எல்லாம் இந்த செல் இருக்கிறதுனால நம்மளுக்கு உபயோகமாக வருது அதே சமயத்தில் இதில் ஆபத்தும் இருக்குதுங்க ஒரு சிலது வண்டி வாகனங்கள் இப்போ சில நவீன முறைகள் பார் இன்னிக்கு சாப்பாடு செய்யலை உடனே ஆர்டர் பண்ணுறாங்க ஆன்லைனில் சவுகரியம் தான் ஆனால் முதல்ல இருந்துதுனால் அதை பூசி விளகோணும் அது பண்ணோணும் இதை பண்ணோணும் இது மாரி இதுகளெல்லாம் வேலைகள்லாம் இருக்குதுங்க ஆனால் இன்னிக்கி மாறிவிடுது இன்னமும் உலக லெவலில் பார்க்க பார்க்க போனால் மாறி உலகம் பழைய அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஏகப்பட்டது மாறிவிட்டது மாறினது நல்லது தாங்க இன்னும் வளர்ச்சி அடையணும் இன்னமும் நவீன முறைகள் வேண்டும்